நாங்கள் ஒரு தொழில் செய்யவேண்டிய ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி இருந்தது ஏற்கனவே ஒரு டீக்கடை வச்சு நடத்திக்கிட்டுருந்தோம் அப்போ பக்கத்தில் ஒரு ஓட்டல் வாடகைக்கு வந்துது அதை எடுத்து நடத்தலாம் என்று முடிவு செஞ்சோம் என் உறவினர்களிடம் ஆலோசனை கேட்டேன் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்து நடத்துங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னாங்க சரி என்று என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அந்த ஓட்டலை எடுத்து நடத்தினோம் கடுமையான உழைப்பால் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கிடச்சுது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்தால் இரவு பத்து மணி வர கடுமையாக உழைச்சோம் காலையில டிஃபனு மதியம் சாப்பாடு இரவு டிஃபனு எல்லா செஞ்சு இது பண்ணோம் ஓரளவுக்கு உழைப்புக்கேற்ற சண்மானம் கிடச்சுது நல்ல நிலமைக்கி வந்துவிட்டோம் அதனால் இது எனக்கொரு ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வாக இருக்கு